ஹாலோ ஏஆர் நில் காய்கறி கடையிலேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு என்ன வேணும் ஓகே ஆ ஓகே உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுறிங்களா ம் வேறு

ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே மேடம் நீங்கள் இங்கே கடையில் வந்து வாங்கிக்கிறிங்களா இல்லை உங்களுக்கு ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணி விடணுமா மேடம் டெலிவரினா ஒரு ஐம்பதுரூபா எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா எங்கள் கடை பையன் கடை ஆளுங்களே கொண்டு வரதுனால கொஞ்சம் டெலிவரிக்கு ஐம்பது ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நாங்கள் திருப்பி கொடுத்து விட்டுர்றோம் ஆ ஓகே மேடம் எல்லாமே இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் இருக்கும் உங்களுக்கு எப்போ வேணும்னு நீங்கள் சொன்னிங்கனா நாங்கள் அந்த இது தேதிக்கு நாங்கள் கரெக்டாக கொண்டு வருவோம் நாளை கழிச்சு உங்களுக்கு வேணுமா ஆ ஓகே உங்களுக்கு காலைல கொண்டு வரவா இல்லை நைட்டு கொண்டு வரவா மேடம்

ம் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் வேறு எதுவும் காலிஃப்ளவர் இந்த மாரி எதுவும் வேணுமா மேடம்

ஆ சரி ஓகே மேடம் இப்போ எங்கள்கிட்ட இந்த முருங்கக்காய் இந்த இதெலாம் வந்து ரேட்டு கூட இருக்கு மேடம் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு இதெலாம் எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் மேடம் நீங்கள் வேண்ணா உங்களுக்கு எதுவும் இந்த டவுட் இருந்துச்சுன்னா மற்ற கடையில் நீங்கள் விசாரிச்சிவிட்டு வந்து எங்கள்கிட்ட வாங்கிக்கிரலாம் மேடம்

ஆ சரி ஓகே மேடம் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் மேடம் நன்றி மேடம்